நீச்சல் அடிக்கிறது நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும் எதிராளி அதில் விபத்தில் விழுந்தாலும் அதை தூக்கி இதை இஸ்க் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு தைரியத்தை இருக்கும் அது மூச்சு திணறுனாலும் நம்மளுக்கு ஒரு தைரியத்தைக் கொடுக்கும் ஒரு உடலு செ இதுக்கு நல்லது வேறு ஏதா சொல்லணுன்னா எவ்வளோவோ மக்களுக்கு அந்த நீச்சல் வந்து ஒரு பாதுகாப்பானது எங்களுக்கு வந்து ஒரு கடல் வழியில் இருந்தார்கள்னா அந்த கடல் வழிக்கும் அந்த நீச்சல் தான் எங்களுக்கு ரொம்ப தே தைரியத்தை கொடுக்கும் நீச்சல் இல்லைன்னா அதில் வந்து விபத்து இதாகும்லை அதனால் நாங்கள் நீச்சலெல்லாம் கற்றுக்கிடுவோம் கற்றுக்கிட்டு எவ்ளோ மக்களையும் காப்பாற்றுவோம் எங்களுக்கு ஒரு நல்ல உடல் சுகத்தையும் தரும்